அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கனா வாகனங்கள் சரியாக பற்றாத காரணத்தினால இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் இந்த இத்தனை மணிக்கு போணும்னு சொல்லி இருந்துச்சினால் எங்களால் அத்தனை மணிக்கு போக முடிகிறது இல்லை இப்போ ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கனா உடனே பிரசவ வலி வந்து வர மாதிரி இருந்துச்சினால் முத நாள்ல வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சிலர் வந்து அதிர்ஷ்டவசத்தில் வந்து கிளம்பி போவாங்க அப்படி போகிறவங்க பார்த்திங்கனா சில நேரத்தில் பஸ்ல போவாங்க ஆனால் நிறைய நேரத்தில் நிறையா பேர் வந்து ப இதில் தான் பஸ்ல தான் போகிறாங்க அப்படிபட்ட நேரங்கள்ல பஸ் இல்லைனா வேற எந்த போக்குவரத்தாவது இல்லைனா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா திடிர்ன்னு வந்து இப்போ அவங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சு இப்போ திடிர்ன்னு வலி வந்துருச்சினால் அது ரொம்ப இதாகிடும் அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கனா இது சில இப்போ ஊடகங்கள்ல பார்த்தீங்கனா நீங்கள் இத்தனை மணிக்குள்ள வரணும் இல்லைனா வந்து உங்கள் சம்பளங்கள் வந்து இவ்வளோ தூரம் பிடிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில விதிமுறைகள்லாம் இருக்கும் அதுக்கு நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி வந்தாலும் இந்த மாதிரி வாகனங்கள் பற்றாக்குறையினால எங்களுக்கு போதுமான அளவுக்கு வாகனம் இல்லை அப்படி வாகனம் இல்லாததனால எங்களால சரியான நேரங்கள்ல போக முடியலை அதுவும் வந்து பார்த்திங்கனா எங்களோட இயல்பு வாழ்க்கை கொஞ்சோம் நேரத்துக்கு வந்து பாதிக்குது